தற்போது உள்ள சூழ்நிலைகள் விளம்பரம் மற்றும் பலரை சென்றடைவதற்கான வழிகள் நிறைய முறையான வழிகள் விளம்பரத்திற்கான உள்ளது அதில் சில இது வந்து ரேடியோ மூலமாக உள்ளது டிவி மூலயமாக உள்ளது சில இது ஃபேஸ்புக் வாட்சப் அதுபோல் சமூக வளைத்தளங்கள் மூலயமாகவும் உள்ளது அதிலில் உங்களுக்கு மிகவும் ஆக்கபூர்வமானது என்னதுன்னா டிவி மூலயமாக தான் ஏன்னா மக்கள் அதிகமாக யூஸ் பண்றது டிவி மூலியமாக தான் அதில் நிறைய பேர் படம் பார்க்குறாங்க அதில் அப்பப்போ விளம்பரம் வரும்போது இந்த அதிகமாக அட்வெர்டைஸ்மெண்ட் வர்றது இந்த விளம்பரத்தை பார்த்தாங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்ட்டிவாக இருக்கும் ஸோ அவங்க அதை போய் தான் லைக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி மக்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது எதுன்னா நம்ம தொலைக்காட்சி மூலயமாக வர்ற விளம்பரத்தை பார்த்து தான் அவங்க போய்ட்டு இப்போ எக்ஸ்சாம்பிள் துணி கடை எடுக்கிறதா துணி எடுக்கிறது இருந்தால் கூட அந்த அட்வெர்டைஸ்மெண்ட வர்றது என்ன பொருள் இருக்கோ அதை பார்த்து தான் எடுப்பாங்க வேற மற்ற பொருள் இந்த பொருள் தான் குட் குவாலிட்டின்ட்டு அந்த அட்வெர்டைஸ்மெண்டில் இது வேலிடிட்டி அடிக்கடி டிவில போடுவாங்களே அதை பார்த்து தான் நம்ம எடுக்கணும்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ இந்த அட்வெர்டைஸ்மெண்ட் பொறுத்து தான் அவங்களும் எடுப்பாங்க மக்கள் அதிகமாக சேல்ஸ் வர்றதுக்கு காரணமே தொலைக்காட்சி மூலயமாக தான்